புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சரியாக பாதுகாத்துக்கணும் கவனிச்சுக்கணும் அவங்களுக்கு தகுந்தமாரி அந்த குழந்தைக்கு தகுந்தமாரி உணவு கொடுக்குணும் எது சிறந்த உணவுன்னு கேட்டிங்கன்னா தாய்பால் தான் சிறந்த உணவு இதை விட வேறு உணவு எங்கே இருக்குது எந்த குழந்தையும் வந்து பார்த்தின்னா தாய்பாலை குடிச்சு வளருதோ அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான வைட்டமின்கள் கலந்த உணவுகளை அந்த குழந்தை பருவத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அதான் சரியானது அப்ப தான் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகவும் வளர்ச்சிபூர்வமாகவும்

கண்டது கடையதுல்லாம் நம்ப போய் ஊட்டிக்கிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தைக்கு பின்னாடி பக்க விளைவுகள் நிறையா வந்துரும் ஆனால் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பது வந்து தாயினுடைய மிகப்பெரிய கடமை தாயின்னு இல்லை தாயையும் தகப்பனும் முக்கிய கடமை தாய்பால் சிறந்த உணவுன்னு நான் என்னது நான் சொல்லுறேன் அதை விட சிறந்த உணவு அவங்களுக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னது தாய்பால் வந்து பார்த்திங்கன்னா கண்டி கண்டிப்பாக கொடுக்குணும் இப்போ என்ன செய்யறாங்க இந்த மாதிரி கடையில் விற்கிற பாலை வாங்கி என்ன செய்யறாங்க ஒரு பாட்டில ஊற்றி காய்ச்சி என்னது கொடுக்குறாங்க அது சரியான முறையில் உணவு சத்தான உணவாக அமையுமா அப்படினு கேட்டீங்கன்னா அமையாது குழந்தைகளுக்கு ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அந்தமாரி அவங்களுக்கு தகுந்தமாரி உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த வ வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் கொடுக்குணும் அந்த சிறு குழந்தையில் உன்னிப்பாக பத்தரமாக வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சிக்கணுங்க ஏன்னா அது குழந்தை குழந்தை எப்படி கையாள தெரிஞ்சுருக்கணும்னு தெரிஞ்சுருக்கணும் தாய் தகப்பனுக்கு அதை பொறுத்து தான் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்ல அறிவுள்ள குழந்தையாகவும் சிறந்த வளர்ச்சி அடைந்த குழந்தையாகவும் இந்த சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய குழந்தையாகவும் வளரும் அப்போ சத்தான உணவுகளையும் காய்கறிகள் இது மட்டும் அப்பா அம்மா சாப்பிட்டு இருக்க கூடாது குழந்தைக்கு என்ன தேவை என்ன உணவு கொடுக்குலாம் இந்த வயசில் போய் பால்வாடிலாம் பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைகளுக்கு அஞ்சு வயசில் ச சத்து மாவுலாம் கொடுக்குறான் கவர்முண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துமாவு உருண்டை திரட்டி என்ன செய்யறான் கொடுக்குறான் இப்படி நிறையா இருக்குது நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கறது பெற்றோர்களின் கடமை அவர்களுக்கு உணவு சரியான முறையில் கொடுக்க வேண்டும்